வணக்கம் உங்கள்கிட்ட வாங்கின ஃபோனு நல்லா நேர்த்தியாக ந நல்லா இருக்குதுங்க அது கேமரா வந்து ரொம்ப தெளிவாக எடுக்கிற படங்கள் இயற்கையான காட்சிகளோடு நல்ல மாதிரியா இருக்குங்க ஒலி நல்ல துல்லியமாக காதில் உழுவுதுங்க எனக்கு இந்த இதோடய பயன்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு இதோடய மாடல் இதோடய இருக்குதுங்களா இல்லை இதை தவிர வேறு எதுவும் புதுசாக வருதுங்களா இதே நான் பயன்படுத்தி மேம்படுறதுக்கு கரெக்டாக இருக்குதுங்களா இது நல்லா இருக்குதுங்க இது இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இதோடய பயன்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார்ஜு போடுறதெல்லாம் விரைவாக ஏறுகிறதுனால எனக்கு இது இப்போ பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க நன்றிங்க